தோட்டத்தில் வளர்ற பூக்களையும் பழங்களையும் பறித்து எங்கள் எங்கள் வீட்டுக்கு உபயோகத்துக்கு நாங்கள் வச்சுக்குவோம் பூக்கள் வந்து பொதுவாக நான் பறிக்க மாட்டேன் அது அழகுக்காக நான் விட்டுருவேன் அதை வ டெய்லியும் பார்த்துப் பார்த்து நான் ரசிப்பேன் அது மட்டும் இல்லாமல் அந்தப் பூக்கள் வந்து பறிச்சா தான் வந்து வளருன்னு சொல்லுவாங்க அதனால் அந்தப் பூக்கள் பறித்து நான் வந்து சாமிக்கு வெப்பேங்க சாமிக்கு வச்சது போக நான் என் குழந்தைகளுக்குக் கொடுப்பேன் என் வீட்டுப் பக்கத்தில் இருக்கறவங்களுக்குக் குடுப் கொடுப்பேன் அக்கம்பக்கத்தில் கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் நானும் வச்சு அழகு பார்ப்பேங்க காய்கள் பார்த்தீங்கன்னா பொழு பொதுவாக காய்கள் பழங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கே அளவாக போயிடுங்க அது போக மிச்சம் இருக்கிறது என்னப் பண்ணுவோன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குக் கொடுத்து அவங்க வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ அதை எங்கள் வீட்டில் ஷேர் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இது பண்ணிக்குவோம் அதுவும் பூச்சி அரிக்காத ம பழ வகைகள்னால் யாருக்குங்க கொடுக்கறக்கு மனது வரும் நாங்கள் வந்து எங்கள் வீட்டு உபயோகத்துக்குப் போக மீதி இருக் மீதம் இருக்கிறதை மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் அக்கம்பக்கத்தில் கொடுத்தது போக மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னால் அதை வந்து நாங்கள் வந் நாங்கள் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து விற்பனைக்காக நாங்கள் வச்சிருவோம் அது அது வந்து நாங்கள் எ ஒன்றா அங்கே வைப்போம் இல்லைன்னால் சந்தைக்குக் கொண்டு போய் நாங்கள் கொடுத்துருவங்க அதிகமாக இருக்கற வீட்டுப் பயனுக்குப் போக அதிகமாக இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாலையாக தொடுத்து கடவுளுக்கு வச்சது போக மீதி வந்து சந்தைகளுக்குக் கொண்டு போய் கொடுப்போம் இல்லைன்னா அக்கம்பக்கத்தில் வந்து பத்து ரூபா இருபது ரூபாயின்னு பாக்கெட் போட்டு கொடுத்துருவங்க பகல வகைகள் பார்த்தீங்கன்னா எல்லா பழங்கள் வந்து எந்தத் தட்பவெட்ப நிலைக்கு வந்து நம்மளோடய இதில் வந்து எல்லாமே வளராது ஒரு சிலது மட்டுந்தான் வரும் பொதுவாக என்ன வச்சிருப்போன்னா வாழை வச்சிருப்போங்க வாழை வந்து ஒரு வாரத்து வரைக்கும் வச்சிருந்து நம்ம சாப்பிடலாம் அதனால் அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாக்க மாட்டோம் வேற மாங்காய் மரம் இருக்குது மாங்காய் மரம் பார்த்தீங்கன்னா அது வந்து பழுக்கப் பழுக்கப் பறிச்சு நாங்கள் எங்கள் வீட்டு உபயோகத்துக்கு வச்சுக்குவோம் பெரிய மரம் எல்லாம் இல்லைங்க சின்ன மரந்தான் இது போக யாராவது கேட்குறவங்க வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கொடுப்போம் கொய்யாக்காய் இருக்குங்க கொய்யாக்காய் வந்து மற்றவங்க எல்லாம் பறித்தது போக தான் எங்களுக்கு மீதம் கிடைக்கும் எங்களுக்கே கிடைக்காதுங்க அந்த மாதிரி நிலமைதாங்க இருக்குது தோட்டத்தில் தோட்டம் அப்படின்னா ரொம்பப் பாதுகாப்பெல்லாம் இல்லைங்க அதனால் தோட்டத்தில் வந்து பாதுகாப்பு செய்யணுன்னு ஒரு ஆசை அதுவும் பண்ணணுங்க பண்ணிட்டு அது போக அணில் குருவிகள் பறவைகள்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக பாதிப் பழத்தை விட்டுருவங்க அதுவே பழுத்து அதுவே வந்து குருவிகள் இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க அணில்லாம் சாப்பிடறது பார்க்கும் போது அழகாக இருக்குங்க அது சாப்பிட்டு மீந்தது போக தான் நாங்கள் ஒரு இது நிறைய இருக்கும் போது பறிப்பங்க அப்புறம் பூக்கள் பார்த்தீங்கன்னா தேனீ எல்லாம் வந்து அதில் மொய்க்கும் தேனீ வந்து அதில் மொய்க்கும் போது நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் விட்டுருவோம் மகரந்தத்துக்காகவும் வந்து இது பண்ணும் அந்த டைம்லேயும் நாங்கள் வந்து அதை வந்து தொந்தரவு செய்ய மாட்டோம் மாலை நேரங்களில் வந்து எதுவுமே பறிக்க மாட்டேங்க எது வேணாலும் காலையில் பறிச்சு வச்சுருவோம் இல்லைன்னால் மத்தியானமே பறிச்சு வச்சுருவோம் செடிகளுக்கெல்லாம் நாங்கெல்லாம் நிறைய தண்ணி தண்ணி பாய்ப்பங்க இயற்கை உரங்கள் கொடுப்போம் வீட்டிலயும் உரங்கள் தயாரித்து வீட்டிலயும் செய்வேங்க செஞ்சு கொடுத்தா பழ வகைகள் நம்ம எதிர்பார்க்கிறத விட இன்னும் அதிகமாக நல்லா பெருசாக நல்லா ஊட்டச்சத்தோடு நல்லா வருங்க அதனால் நாங்கள் வந்து வீட்டிலயே தயார் செஞ்சு இந்த மாதிரி உற்பத்தி செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோங்க பக்கத்திலேயும் கொடுப்பங்க